ஹலோ சொல்லுங்கள் சார் குட் மார்னிங் சொல்லுங்க சார் ஆ சரிங்க சார் ஆ இருக்கு சார் நம்ப கடையில் ஆ சரிங்க சார் எத்தனை கிலோ வேணும் சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் கொடுத்தட்லா சார்

ஆ நம்ம கடையில் கேரட் அல்வா இருக்கு பீட்ரூட் அல்வா இருக்கு பாதுஷா இருக்கு மைசூர் பாக்கு இருக்கு குலோப்ஜாம் இருக்கு அதேமாதிரி இந்த ஸ்வீட் ஐட்டத்தில் எல்லா ஐட்டமும் இருக்கு சார் உங்களுக்கு என்ன வேணுமோ சொன்னிங்கன்னா ஆர்ட்ரு பண்ணிவிடுறன் சார் ம் ஆ கொடுத்தட்லாம் கொடுத்தட்லா ஆ சரிங்க சார் கொடுத்தட்லா சார் நல்லாயிருக்கும் நம்ப கடையில் போதுங்க சார் சரிங் சார் நான் ரேட்டு சொல்கிறன் சார் பார்த்துட்டு சொல்கிறன் சார் எவ்வளோ ரேட்டுன்னு வெளிலலாம் ஐநூறுபா கொடுக்கறன் சார் உங்களுக்கு அது டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு நானூற்றிம்பதுரூவா போட்டுக்கொடுக்குறன் சார் சேரிங்க சார் ஆ சரிங் சார் மற்ற ஸ்வீட்லாம் எத்தனை கிலோன்னு சொல்லிவிடுங்க சார் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ இருக்கு சார் ஆ சேரிங்க சார் சரிங்க சார் பண்ணிட்லாம் சார் ஆ சரிங் சார் சரிங் சார் அதான் காசி அல்வா மூணு கிலோ கேட்டிங்கில்ல சார் சரிங் சார் அமுச்சிவிட்றன் சார் நான் ஜிபே இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிவிடுங்க சார் நான் வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துடுறன் சார் ஆ ஜிபே பண்ணி ஃபுல்லாகவே ஜிபே பண்ணிவிடுங்க சார் நான் அமுச்சிவிட்டுறன் அமுச்சிவிட்டுறன் சார் அதனால் ஒன்று இல்லை அட்ரஸ் மட்டும் கரெக்ட்டாக இதே வாட்ஸபில் இதே நம்பருக்கு வாட்ஸபில் அட்ரஸ் அமுச்சிவிட்ருங்க சார் ஆ சரிங் சார் ஆ சரி தேங்க் யூ சார் ஆ தேங்க் ஆ தேங்க் யூ சார்